அப்பா வந்துட்டு ஃபிஷ்ஷர்மேன் அதனால் நாங்கள் வந்துட்டு பீச் பக்கத்தில் தான் இருக்கோம் பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்துவிட்டு ரொம்ப தண்ணிர்லாம் பேய்ஞ்சிதுனா எங்கள் இடத்துல வந்துவிட்டு தேங்காது எங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டு ஏன்னா வந்துவிட்டு எல்லா தண்ணியும் நல்லா வழிஞ்சு போய்ரும் அப்படி வழிஞ்சு ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லோர் வீட்டு வாசல்லேயுமே கொஞ்சம் சருகலாக வச்சுருப்போம் எல்லார் வீடு வாசலும் சாய்வலாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் தண்ணிர் நிற்காது ஓடிகிட்டே இருக்கும் ஓடிடும் தண்ணிர் குப்பையெல்லாம் வந்துவிட்டு நாங்கள் கருவமரம் எங்கள் சைடு நிறையா இருக்கும் அதல்லாம் வெட்டி அங்கங்கே போடாமல் ஒரே இடத்துல ஒன்னாக போட்டு அது காய்ஞ்சதுக்கு அப்றம் எல்லோருமே விறகா யூஸ் பண்ணிப்பாங்க குப்பையெல்லாம் வந்துவிட்டு நாங்கள் வந்துவிட்டு அவங்கங்க வீட்டு அங்கங்கேயே பக்கத்தில் அப்படி இப்படி கொட்டாமல் கடலில் கொட்டாமல் வாய்க்கால் தண்ணிர் ஓடுற எடம் அதல்லாம் நாங்கள் கொட்டாமல் ஒரு அதுக்குனு தனியாக இடம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல கொட்டி அப்போ அந்த இடத்துல கொட்டுவாங்க அதனால வந்துவிட்டு மழை தண்ணிர் எப்படி அடைச்சிக்கிறது கால்வாயில் அடைச்சிக்கிறது எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் இந்த சைடுலாம் கால்வாய் நிறையா இருக்கும் ஏன்னா தண்ணிர் வழிஞ்சு ஓடுற எங்கள் வீட்டில் நாங்கள் வந்துவிட்டு பீச்சில் வந்து லாஸ்ட்டில் இருக்கும் அதனால வந்துவிட்டு குப்பையெல்லாம் எங்கள் வீட்டு சைடு நிறையா போகும் அந்த கால்வாய் எல்லாம் யார் சுத்தம் பண்ணால் என்னனு நாங்கள் விடமாட்டோம் ஏன்னா நாங்களே சுத்தம் பண்ணிப்போம் நம்ம தான் அங்கே இருக்கோம் அங்கே தேங்குச்சினா நம்மளுக்கு தான் பாதிப்பு அந்த கொசுல்லாம் வரும்ல அதனால் இந்த கல்வாய் எப்போதுமே எங்கள் அம்மா சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க தண்ணி ஓடணும் அப்டி அதுமாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போப்போ அங்கங்கே இந்த எங்களோட நேப்கின் கவேர்ஸ் அந்தமாதிரிலாம் கவர்ஸ்லாம் வந்துவிட்டு அவங்க அப்படியே போட மாட்டாங்க நேப்கின்லாம் எங்கள் அம்மா வந்துவிட்டு சேஃபாக மண்ணில் பொதைச்சி வைப்பாங்க ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு சுகாதார சீர்கேடை அது உண்டாக்கிடும்ல அந்தமாதிரி உண்டாக்காமல் இருப்பாங்க அந்தமாதிரி கவனமாக இருப்பாங்க எங்கள் அம்மா மட்டும் இல்லை அங்கே இருக்க எல்லோருமே அந்த ஏரியாவில் கவனமாக இருப்பாங்க குப்பையை அங்கங்கே கொட்ட மாட்டாங்க எல்லோருமே அந்த பொறுப்பு உணர்ச்சியோட இருப்பாங்க எங்கள் ரோட்டு வாசல்லலாம் வந்துவிட்டு கல்லெல்லாம் பேந்திருந்துச்சி அப்படினா பைக் ஒரு பைக் ஏதோ வண்டியோ வந்து போச்சினா தடுக்கிடும்ல அதல்லாம் இல்லாமல் எங்கள் ஊரில் உள்ள அந்த இளைஞர்களாம் வந்துவிட்டு அவ்வளோ பொறுப்போடு வந்து போனாங்கனா கல் கிடந்துச்சுனா ஓரமாக வந்து நகர்த்தி போடுறது கால்வாயில் கல் அடைச்சிருந்துச்சு அதை எடுத்துவிட்றது மழை பெய்கிறப்போ சில பேர் வரமாட்டாங்கள்ல அந்தமாதிரிலாம் இருக்க மாட்டாங்க மழை பெய்கிறப்போ எதுவாக இருந்தாலும் சரி கால்வாயில் அடைச்சிருந்துச்சி அப்படினா அதல்லாம் எடுத்து விடுவாங்க அப்றம் மழை பெய்கிறப்போ அந்த டயர்ஸு பழைய வேஸ்ட்டு பிளாஸ்டிக்கு அதல்லாம் அங்கங்கே போட மாட்டாங்க எல்லாத்தையும் தனியாக அந்த குப்பை கிடங்குனு வச்சுருப்பாங்க குப்பை கிடங்கில் தான் போடுவாங்க இருந்தாலும் நாங்கள் மழை காலத்தில் ஏற்படுற சாதாரண மக்களுக்கு சாதாரண இடத்துல ஏற்படுற சிக்கல்கள் விட எங்களுக்கு சிக்கல்கள் கம்மியாக தான் இருக்கு நாங்கள் எல்லா சிக்கல்கள் எல்லாத்தையுமே வந்துவிட்டு ஒரு முன்னேற்பாடாக முன்னாடியே செஞ்சிடுவோம்